ஹலோ ராஜ் ஏஜென்சிங்களா சார் ஒரு ஒரு ஒன் டே பிஃபோர் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கார் ஒன்று ஆடர் பண்ணியிருந்தேன் சார் ஆமாம் சார் புக் பண்ணியிருந்தேன் சார் வந்து இது வரையும் திருவண்ணாமலை வரையும் போகணுன்ட்டுன்னு ஆமாம் சார் இப்போ என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு டெத் ஆகிப்போச்சுங்க அதனால் வந்து இப்போ இந்த அந்த கேப்பை வந்து கேன்சல் பண்ணணும் சார் ஆமாம் சார் இல்லை சார் வரமுடியாத சுச்சுவேஷன் எப்படியும் நான் இப்போ ஒரு ஒன் மன்த் கழிச்சுதான் போகிறாப்ல இருக்கும் இப்போ போக முடியாது ஆமாம் சார் அதனால் இப்போது என்ன பண்ணணுன்னால் இப்போ நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு சவன்ட்டி ஃபை பர்சன்டேஜ் வந்து உங்கள் கிட்டே அமௌன்ட் முன் பணமாக கொடுத்துருக்கேன் சார் ஆமாம் சார் உங்கள்கிட்ட தான் சார் ஆப்பில் தான் சார் புக் பண்ணிணேன் இப்போ என்னென்னா நீங்கள் எனக்கு அந்த ஆப்பில் அந்த அமௌண்ட்டை ரீஃபைண்ட் பண்ண முடியுங்களா இல்லைன்னா ஜீபேயில் அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து எனக்கு திரும்ப கொடுக்க முடியுங்களா ஆமாம் சார் இல்லை சார் இப்போது என்னென்னா எமர்ஜன்சியாக சொல்கிறதுனால தான் அதனால் தான் உங்களுக்கு டூ டேஸ் பிஃபோர் நான் டூ டேஸ்க்கு அப்புறந்தான் உங்கள்கிட்ட காரை வந்து புக் பண்ணியிருந்தேன் இப்போ டூ டேஸ் பிஃபோரே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் ஆல்ரெடி நான் உங்கள் ஆப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் சவன்ட்டி ஃபை பர்சன்டேஜ் நாங்கள் ரீஃபைண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு போட்டிருந்திங்க ஆமாம் சார் அது மாரி நீங்கள் ரீஃபைண்ட் பண்ண முடியுங்களா உங்களுக்கு அந்த இப்போ இது இல்லைங்களா இல்லை சார் இப்போ நான் எப்படி சார் நான் ரீஃபைண்ட் பண்ணுறத்துக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்குதுங்களா அந்த ஆப்பிலே போய் நான் ரீஃபைண்ட் கேட்கலாமா ரிக்வஸ்ட் கொடுக்கலாமா கொடுக்கலாங்களா இது எப்படி சார் ரீஃபண்ட் ஆகுமா சார் உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் எப்படி சார் ரீஃபண்ட் ஆகுமா ஆகுங்களா சரி ஓகேங்க சார் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அதில் போய் அமௌண்ட்டை போய் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் சார் அப்படி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு கன்ஃபார்மாக ஆகிடுங்களா எத்தனை நாள் சார் ஆகும் த்ரீ டேஸ் ஆகுங்களா ஓகே சார் நான் மறுபடியும் சப்போஸ் நான் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னால் உங்களுக்கு தான் சார் நான் கால் பண்ணி புக் பண்ணணும் ஓகே சார் இப்போ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நன்றி சார்